நான் வந்து வீட்டில் நிறையா விதமான ஜூஸஸ் வந்து போடுவேன் அதுவும் முக்கியமாக வெயில் நாள்லல்லாம் வந்து டெய்லி ஜூஸ்தான் லெமன்தான் வந்து மோஸ்ட்லி நம்ம ஜூஸுக்கு யூஸ் பண்ணுவோம் லெமனில் வந்து நம்ம சர்பத் இது பண்ணிக்கலாம் சப்ஜா வெதை போட்டு இது பண்ணலாம் லெமனில் வந்து லைட்டாக பச்சை மிளகா இஞ்சி புதினா லைட்டாக போட்டு பண்ணால் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆப்பிள் ஜூஸ் பொமக்ரெனட் ஜூஸ் வாட்டர்மெலன் பனானா அடிக்கடி வந்து வீட்டில் பனானா ஜூஸ் தான் வந்து போடுவோம் அப்புறம் ஆப்பிள் என்னென்ன ஃபுரூட்ஸ்லாம் இருக்கோ எல்லா ஃபுரூட்ஸை வெச்சும் ஜூஸ் போட்டுடலாம் ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் நம்ம வந்து வெயில் நாளில் வந்து நமக்கு ரொம்ப தண்ணிர் சத்து தேவைப்படும் அப்போலா வந்து நம்ம தண்ணிருக்கு பதிலாக ஏதாச்சும் இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஜூஸ் வந்து குடித்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எல்லோருமே வந்து ஜூஸ் குடிக்கலாம் நம்ம வந்து பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வெச்சுக்கணும் தண்ணிருக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஜூஸாக கூட குடிச்சுக்கலாம் எல்லோரும் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம்